எனக்கு தெரிந்த சில்லறை வியாபாரம் பார்த்திங்கன்னா காய்கறி கடைகள் மளிகை கடைகள் பழக்கடைகள் நிறைய சில்லறை வியாபாரம் இருக்குது சில்லறை வியாபாரம் வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு எளிமையான சில்லறை வியாபாரம் தான் எல்லாமே வில கம்மியாக இருக்கும் இதுவே ஒரு சந்தைக்கு போனிங்கன்னால் அங்கே வில ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் சந்தையை விட நம்மளுக்கு இந்த சில்லறை வியாபாரம் மிக எளிமையான ஒன்று சில்லறை வியாபாரம் தான் கடந்த வருசமாக இந்த மளிகை சாமான்கள் எப்படி வில மாறிருக்குனால் இப்போ அப்போ இருக்கிறது இப்போ இப்போ ஒரு கிலோ தக்காளி விலையே நூற்று ஐம்பதுரூவா இந்த சின்ன வெங்காயம் நூற்று இரு வில வில ரொம்ப அதிகமாக ஏறிகிட்ருக்கு அப்போ இருக்கிறதுக்கு இப் வில ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வட மாநிலங்கள்ல கடுமையாக மழை பெய்கிறதுனாலையும் நல்ல ஒரு விளச்சல் இல்லாதனாலையும் விளச்சல் இல்லை அதனால வந்து ரொம்ப வில அதிகமாயிருக்குது அதுதான் எனக்கு தெரிந்த வரைக்கும் சந்தைய விட சில்லறை வியாபாரம் ரொம்ப நல்லது ஒவ்வொரு காய்கறி வில சாமான்கள் மளிகை சாமான்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்குது ரவை ஒரு கிலோவே இப்போ வந்து நூற்று ஐம்பதுரூவாகிட்ட வில விற்கிது ரவை விலலாம் கால்கிலோ கடலை மாவே முப்பதுரூபா அப்போலாம் இருபதுரூவா இருந்தது இப்போ முப்பதுரூபா தற்பொழுது இருக்கிற காலத்தில் ரொம்ப வில அதிகமாக ஏறிகிட்டு இருக்குது ஆன்லைன் சேவை பார்த்திங்கன்னா இப்போ மீஷோ இருக்குது அமேஸான் ஸ்வி ஸ்விகி சொமேட்டோ இன்னும் நிறையா ஆன்லைன் சேவைகள் இருக்குது அது இருந்தாலுமே நமக்கு ஒரு பயனும் இல்லை காரணம் சொல்லணும்னா நான் ஒரு பொருள் ஆட்ரு பண்ணேன் அந்த பொருள் வந்து கடிகாரம் ஓடலை நாங்கள் ரெடி பண்ணோம் நாங்கள் ரிப்பேர் பண்ணி போட்டோம் அது போட்டுட்டு அந்த சாதாரண குவாலிட்டி தான் சாதாரணமாக தான் நான் வாட்ச் வந்து பண்ணேன் அந்த வாட்ச் ஓடாமல் போய்டுச்சு நல்ல வாட்ச்சாக ஏதாவது கிடச்சா நார்மல் இதுதான் நார்மல் ஆன்லைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் ஒரு வேஸ்ட்டு தான் நான் ஆன்லைன் ஆன்லைன்ல பண்ணுறத விட நம்ம போய் நேராக நேராக ஷாப்பிங் போனால் ரொம்ப நல்லது ஆன்லைன்ல நம்ம ஆட்ரு பண்ண பொருளை விட நம்ம இதை மா மாற்றி கொடுக்குறான் அதுதான் ஆன்லைன் நல்ல சாதகமாகவும் இருக்குது நான் வாட்ச்சு டூ வாட்ச்சு ஆட்ரு பண்ணேன் அந்த வாட்ச்சு நல்லா வந்துருச்சு சாதாரணமாக இருக்குது அதுக்கப்புறம் நான் அதை சர்வீஸ் பண்ணுறக்கு சந்தையும் இன்றைக்கு நம்ம சந்தையில் நம்ம பொருள் வாங்குனால் இப்போ நிறையா வாங்கலாம் ஆனால் சில்லறையாக கூட வில அதிகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வில கம்மியாக இருக்கும் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக கிடச்சிரும் சில்லறையில் இப்போ அங்கே இப்போ ஒரு கிலோ தக்காளி நம்ம இருபதுரூவாய்க்கு தக்காளி வாங்கலாம் வெங்காயம் வாங்கலாம் இது சில்லறை வியாபாரம் இதுவே சந்தைக்கு போனீங்கன்னால் அதை அதிகமாக விற்பாங்க அதுதான் சந்தை வியாபாரம் சந்தையை விட சில ரொம்ப சந்தையில இருக்கற காய் விலைய விட இங்கே இருக்க ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுதான் சில்லறை வியாபாரம் சில்லறையாக ஒரு பொருள் கேட்டு வாங்கலாம் அங்கே கேட்டு வாங்கும்போது திட்டுவாங்கள் சந்தையிலலாம் அது ரொம்ப ரொம்ப டஃப்பானது வந்து அந்த சில்லறை வியாபாரம் இதே ரொம்ப ஈஸியாக இருக்குது சில்லறை வியாபாரம் தான் நான் சொல்கிறது என்னென்னா சந்தையை விட சில்லறை வியாபாரம் ரொம்ப நல்லது அதிலையும் இந்த ஆடர் செய்கிறது ரொம்ப நல்லது தான் எனக்கு ஆட்ரு பண்ண பொருள் ஈஸியாக வந்திருக்கு நான் கடிகாரம் ஆட்ரு பண்ணேன் அந்த பொருள் வந்துச்சு நல்ல தரமான க பொருளாக இருந்தது அந்த கடிகாரம்